தண்ணீர் தண்ணீர் தான் டெய்லியும் எந்த நேரமும் தண்ணீர் தான் தேவை தண்ணீர் இல்லாமல் அன்றைய நாளே இல்லை காலையில் எந்திரிச்சொடன பல் விளக்கறதுலருந்து குளிக்கிறதுலருந்து துணிமணி துவைக்கிறதுலருந்து ஏனம்பானம் விளக்கறதுலருந்து எல்லாத்துக்குமே தண்ணி தேவைப்படும் தண்ணி இல்லாமல் எந்த வேலையுமே செய்ய முடியாது ட ஒரு நாளைக்கு வந்து குறஞ்சது ஒரு அஞ்சு லிட்டரு தண்ணியாவது குடிக்கணும் நம்ம உடம்புல தண்ணி எந்தளவுக்கு உள்ளுக்கு போயிட்டு வெளியே வருதோ அதைப் பொறுத்து தான் நம்மளோடைய உடல்நிலை வந்து சீராக இருக்குது அப்படின் சொல்லி சொல்லுவாங்க இப்போ நாங்கள்லாம் வந்து தண்ணி அப்படின்னா டெய்லி காலைல எந்திரு எந்திரு நால்ரை மணி அஞ்சரை மணிக்கு எந்திரிக்கிறோம்னா எந்திரிச்சொடன மொதல் வேலை ஏனம்பானத்தை விளக்கிட்டு குளித்துட்டு குளித்துட்டு தான் அடுப்படிக்கே எந்த வேலைக்குமே போகிறதா போ போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் தண்ணி அப்படின்னா வாய் எங்களுக்கு இங்கே பக்கத்தில் கேணியில் தண்ணி இருக்குது இந்த கேணி தண்ணியை வந்து வயலுக்கு விடுவோம் பயிருக்கு நெல்லம்பயிறு சோளப்பயிறு தட்டப்பா அந்த மா மாதிரி வில்லா விவசாயத்துக்கு வந்து தண்ணியோடய பயன்பாடு ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம் தண்ணி இல்லை அப்படின்னா விவசாயம் ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ நடுப்பர கொஞ்ச நாள் எங்ககிட்ட மோட்டரு இல்லாமல் இருந்துச்சு அப்போ அந்த தண்ணியை வெளியே எடுத்துவிட எங்ககிட்ட வழி இல்லை ப அந்த பயிரெல்லாம் காய்ஞ்சிச்சு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல யாரையாவது ரெண்டுப் பேத்த மூணுப் பேத்த பிடிச்சி முதல்ல மோட்டரை வேலை செஞ்சு மோட்டரை இறக்கணுன் சொல்லி ஒரே பிடிச்ச பிடிவாதமா ஏன்னா அந்த தண்ணியோட தே தண்ணி போனால் தான் அந்த பயிர் வந்து பிழைக்கும் பத்தாயருபா செலவு பண்ணி கொஞ்சம் இடத்த வந்து உழவு ஓட்டி பர் ந சோளம் தெளித்திருக்கோம் அப்படிங்கிறப்ப தண்ணி போய் பாய வழி இல்லை தண்ணி இல்லை அப்படிங்கிறப்ப அதை பா அந்த பயிர்லாம் வந்து காஞ்சிச்சு அந்த பயிர் காயறதை பார்த்து நான் அவ்வளோ சங்கப்பட்டோம்மா எப்படியாவது எதையாவது ஒரு வழிப் பண்ணி தண்ணியை வெளியே இழுத்து விடுங்க அப்படின் சொல்லி அப்போ மோட்டரு ரெடி பண்ணி தண்ணி வெச்சுட்டோம் அந்த தண்ணி போய் பாய்ஞ்சொடனே இன்னிக்கி பார்க்கறப்ப அந்த பா செடி இப்போ அந்த சோளப்பயிர்லாம் பசேர்ன்னு நல்லா செழிப்பாக நிற்கிது அதைப் பார்க்கறப்ப ரொம்ப சந்தோசமாக இருந்துச்சு தண்ணி தேவைப்படுகிற வீட்டோடைய அனைத்து தேவைகளுக்குமே வந்து தண்ணித் தேவை குளிக்கிறதாகட்டும் துணி துவைக்கிறதாகட்டும் ஏனம் விளக்கறதாகட்டும் ஒரு கண்ணா ஒரு கார் கழுவுறதாகட்டும் எல்லா வேலைக்கும் தண்ணித் தேவை தண்ணி இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லை ஒரு கிராமத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து தண்ணி சப்ளை நல்லாயிருந்தா மட்டுந்தான் அந்த கிராமம் வந்து நல்ல ஒரு நிறைவடைந்த கிராமமாக இருக்கும் ஒரு தலைவர் வந்து எவ்வளோ தான் செஞ்சாலும் தண்ணிவிடுல அப்படின்னா அடுத்த தடவ வந்து அவரு ஜெயிக்க முடியாது இதே அந்த தலைவர் எதுவுமே செய்யாமல் தண்ணி மட்டும் நேரத்துக்கு டெய்லியும் தண்ணி விட்டார் அப்படின்னா தண்ணிக்கோசரமே ஆளுங்க மோட்டரு போடுவாங்க தண்ணிக்கோசரமே ஆளுங்க என்ன பண்ணுவாங்க ஓட்டு போட்டுருவாங்க அப்போ ஆளுங்க வந்து தண்ணியை தான் தண்ணியோடய பயன்பாடு தான் உலகத்தில் வந்து எல்லாத்துக்கும் தீர்வு எல்லாத்துக்கும் தேவையான பொருள் வந்து தண்ணி தான் அதனால் தண்ணியோடய பயன்பாடு தண்ணி இல்லைன்னா உலகத்தில் ஒன்றுமே இல்லை